ஹலோ நான் கீதாஞ்சலி பேசுகிறேங்க கவுந்தப்பாடியிலேருந்து நந்தா ட்ராவல்ஸுங்களா எங்களுக்கு கார் வந்து வாடகைக்கு வேணுங்க காலையில் வேணும் கார் வந்து எங்களுக்கு ட்ரைவர் தேவையில்லைங்க நாங்களே வந்து ஓட்டிக்குவோம் ஓனாக ஓட்டிக்குவோம் எல்லாம் இருக்கிறாங்க நான் ஃபேமிலியோட போகிறேங்க எந்த ஊருங்களா ஊட்டி போகிறோங்க எத்தனை கிலோமீட்ரு வருங்க இரநூறு கிலோமீட்ரு வருங்களா கிலோமீட்ருக்கு எவ்வளோங்க இருபதுருவாய்ங்களா அப்போ நாலாயிரம் ஆச்சுங்களா அப்புறம் இது ஏதாச்சும் வண்டிகீது எடுக்குறப்போ கீது ஏதாவது ப்ரூஃப் கீது கொடுக்கோணுங்களா ஆதார் அட்டை மட்டும் போதுங்களா சரி நாங்கள் வந்து வண்டி எடுக்கிறப்ப ப்ரூஃப் கொடுத்துட்றேங்க அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளோ ம கொடுக்கோணுங்களா ரெண்டாயரூபாய்ங்களா சரி கொடுத்தட்றேங்க ரெண்டாயிரம் கொடுத்தட்றேங்க சரி ஓகேங்க நாங்கள் போய்ட்டு வந்து மீதி பணத்தை கொடுத்தட்றேங்க ஊட்டி போய்ட்டு வந்து கொடுத்தட்றேன் மீதி பணத்தை